நான் கொழந்தையா இருக்கும் போது எப்படா நாங்கள் பெரியவளாவோன்னு எப்போது வேலைக்குப் போவோம் எப்போது காலேஜ் போவோம்னு ஒரு தாட்டில் இருந்தேன் இப்போது இந்த ஏஜ்க்கு வந்துட்டப்புறமா நம்ம இன்னும் இன் ஏன் கொழந்தையாவே இருக்கக் கூடாதுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் சின்ன வயசில எனக்கு ரொம்ப பிடித்த சில நினைவுகள்னால் அப்பா கூட நல்ல ஊர் சுற்றுவேன் அண்டு நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க அப்புறமா அக்காக்கிட்ட சண்டை போடுறது ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிவிட்டு ஸ்கூலை லீவ் ஸ்கூல்க்கு லீவ் போடுறது ஸ் இப்போ ஸ்கூல்க்கு போர்ட்ஸ் டேஸ்னால் சீக்கிரமா போய் அங்கே விளாடுறது அந்தமாதிரி நிறைய த தருணங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ம ஸ்கூல் டேஸில் நெறைய ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிட்டு ஸ்கூலை கட் அடிச்சுட்டு அப்பா கூட அப்பா வேலைக்கு கடைக்கு போனாங்கனால் அப்பா கூடயே கடைக்கு போய் அங்கே கடையில் விளாடுறது அண்ட் அப்புறமா டிவி பார்க்குறது சுட்டி டிவி போகோ சேனல் அந்த மாதிரி பார்க்குறது அப்புறமா ஸ்கூலில் ஸ்கூல் டேஸ்ஸு ரெயின் வந்தால் லீவ் விட்டிருவாங்க அந்த ஒரு ஜாலி நல்லா இருக்கும் லீவ் விட்டால் ரெயின் டேஸில் வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு அம்மா ஏதா சமைச்சு தந்தால் அதை சாப்பிட்டுட்டு நல்லா விளாடிட்டு அந்த டேஸ் எல்லாம் இப்போது மறுபடியும் வராதான்னு ஃபீல் பண்ண நிறைய நாட்கள் எல்லாம் இருக்குது எனக்கு சொன்னால் சைல்ட்வுட் டேஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு இருக்குது